ஹலோ வணக்கம் சார் நான் ஆமாம் சார் சொல்லுங்கள் ஆ ஓகே சார் ஓகேப்பா ஆ ஓகே சார் ஆ

ஓகே சார் ஆமாம்ப்பா எவ்வளோ எங்கள் ஸ்கூலில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து நாங்கள் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமு தான் வச்சு இப்போ இது பண்ணுது மார்க்கு அடிப்படையிலலாம் நாங்கள் இது பண்ணல எண்ட்ரான்ஸுல பாஸ் பண்ணி மார்க் அதிகமாக கட்டாஃப் வச்சுதான் நாங்கள் இப்போ அட்மிஷன் போட்டுட்ருக்கோம் ஓகே சார் ஓகே சார் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்களா ஒன்றும் இல்லை அது இப்போ டென்த்துலேந்து சிக்ஸ்த்து வரைக்கும் படிச்சிருக்காருல ஸோ அதை சார்ந்து தான் அதுலருக்க கண்டன்ட்லேந்து தான் அவருக்கு வரும் மேக்சிமம் வந்து ஒரு எய்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவருக்கு நைன் டூ டென்த்துல வந்துரும் நைன் டூ டென்த்தில் வந்து எய்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவருக்கு கொஸ்டின் ரைஸாகும் மீதி இருக்குறது வந்து பேஸிக்காகருக்கும் ஒரு டொண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பேஸிக்காக இருக்கும் பையனோட நாலேஜ் எப்படி இருக்கு டெலிடெப்த் எல்லாம் எப்படி இருக்கு அடுத்தது ஊர் நடப்பு அப்படின் சொல்வாங்கல்ல அதே தான் சார் அது கொஞ்சம் பையனுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் பையன் கொஞ்சம் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்காக ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து இப்படி இருக்கும் சிலபஸ் இப்படி இருக்கும் மேக்சிமம் வந்து எய்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவர் படிச்சதுலேந்து தான் வரும் பெ படிச்சதுலேந்துன்னா இப்போ டென்த்து நைன்த்து இதில் கவர் பண்ணி தான் வரும் இப்போ அட்மி சரிப்பா

இல்லை இதெலாம் இல்லை அட்மிஷன்லாம் இல்லை எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்பறம் தான் ஒன் வீக்கில இன்னும் இந்த செவன்டின்த்தில் வருது எண்ட்ரன்ஸ் எக்ஸாமு செவன்டின்த்து வைக்கிறோம் ஒரு இன்னும் ஒன் வீக் இருக்கு ஒன் வீக் இருக்கு அதுக்குள்ளே ஆமாம் ஆமாம் ஆமாம் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமு எவ்வளோ அப்படில்ல சார் அப்படின்னு இல்லை அப்படிலாம் இல்லை அந்த மார்க்கு டென்த்து மார்க்கை வச்சுலாம் இல்லை எண்ட்ரன்ஸ் எக்ஸாமு வித்து மார்க்கு கட்டாஃப் வச்சு தான் நாங்கள் அட்மிஷன் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா நம்பளோட ஸ்டாண்டர்டு கொஞ்சம் ஹையாக இருக்கு ரிசல்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரியல ஆமாம் ஆமாம் ஒன் வீக்கு இல்லை ஒரு த்ரீ டேஸில் ரிசல்ட்டு வந்துரும் நம்ப இது பண் ஆமாம் அட்மிஷன் வந்து ஒரு ஒன் இது வந்து ரிசல்ட்டு வந்து ஒரு மூண் நாளுக்கு அப்புறம் அட்மிஷன் ஆரமிச்சிவிடுவோம் மேக்சிமம் எக்ஸாம் வச்சு ஒன் வீக் குள்ளே கம்ப்ளீட்டாக முடியிறமாரி பாத்துக்குவோம் சரி ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேப்பா ஆ